ஹலோ ஆ சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் சார் சொல்லுங்கள் சார் புது ஸ்டாக் வந்து வளையலும் ஆரமும் வந்துருக்குது சார் சார் குவாலிட்டி வந்து கரெக்டாக தான் சார் இருக்குது ஆரம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு ம் வெயிட்லெஸ் வந்து கம் கம்மியாக இருக்குது ஆனால் வளையல் வந்து சூப்பராக இருக்குது சார் வேறு எதுவும் இன்னும் போடல சார் அதுவே ஆட்ரு கொடுத்துருக்கோம் நிறையா ஆ வளையல் வந்துருக்குது சார் வளையல் வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அது நல்ல திக்னெஸ்ஸாகவும் இருக்குது சார் அது இன்னும் பார்க்கல சார் சாரி சார் பார்த்துட்டு சொல்கிறேன் சார் வந்துருக்கா என்னென்னு

ஆ காயின்னு ஆ காயின் வந்துருக்குது சார் காயின் பார்த்துட்டேன் சார் காயினெல்லாம் இருக்குது சார் ம் ஆ கா காயினும் குவாலிட்டியாக தான் சார் இருக்குது பட் ரேட்டு வந்து க ரொம்ப அதிகமாக போட்டுருக்காங்க சார் கா இன்னும் ஆட்ரு வந்து நாங்கள் பிரிக்கலை சார் ஆட்ரு அப்படியே தான் இருக்குது ஆட்ரு பிரிச்சுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சார் ஆ சரிங்க சார் கால் பண்ணுறோம் சார் ஆரந்தான் சார் ஒரு மாதிரியாக இருக்குது அது முன்னாடியே சொன்னம் பாருங்களேன் ஆரம் வேணாம் என மாற்றிட்லாம் சார் அது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது வாங்கணுமான்லா என்னென்னு தெரில வெயிட்லெஸ்ஸாக இல்லை ஒரே கம்மியாக இருக்குது சீக்கிரம் அறுந்துருமோன்னு நிய ப பயமாக இருக்குது ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் பார்த்துட்டு கூப்புடுறேன் சார் தேங்க் யூ சார்